ஹலோ சார் வணக்கம் சார் விஜா விநாயகா ஏஜென்ஸிங்களா சார் நாங்கள் இப்போ இந்த ஒரு டூர் போறமாதிரி குடும்பத்தோட டூர் போகிற மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோங்க இப்போ நாங்கள் அதுக்கோசரம் வந்து வெயிட் பண்ணிக்கிறோங்க அந்த சம்மந்தப்பட்ட டிரைவரை வந்து அழைச்சி பேசினாலையும் எடுக்கலை இப்போ நாங்கள் வந்து எங்கள் வரது என்ன பண்ணுறது மழையாக இருக்கு அந்த பஸ்ஸுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் டூர் போறதுனால குடும்பத்தோட சார் கொஞ்சம் நீங்கள் அந்தனுடைய டிரைவருனுடைய நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் அவர்கிட்ட அழைச்சி பேசுவோங்க என்ன சார் ஏன் வரல என்ன காரணம் எங்களுக்கு ஒன்றும் புரியல சார் நாங்கள் இதை நம்பிதான் சார் நாங்கள் எங்கேயும் வேறு எங்கேயும் புக் பண்ணல சரி ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியில் போலாம் அப்படின்னுதான் அந்த உங்கள் பஸ்ஸுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோங்க அது சம்மந்தப்பட்ட டிரைவர்கிட்ட பேசியும் அவர் வந்து போனை அட்டன்ட் பண்ணல அதனால் சார் அவங்க டிரைவரு நம்பரை கொடுங்க சார் என்னா சார் ஆறு மூணு அஞ்சு எட்டு ஒம்பது ஜீரோங்களா ஜீரோ ஒன்றுங்களா சரி தேங்க்ஸ் சார் நான் டிரைவர்கிட்ட கான்டக்ட் பண்ணி பேசுறேங்க சார் ஹலோ விநாயக ஏஜென்ஸ் பஸ் டிரை விநாயகா ஏஜென்ஸி பஸ் டிரைவருங்களா சார் நாங்கள் உங்கள் பஸ்ஸுக்கோசரம் புக் பண்ணியிருந்தோங்க இன்னக்கு வரமாதிரி அது ஒன்றுமே நீங்கள் நான் அந்த சொன்ன இடத்துக்கு நீங்கள் வரல என்ன சார் ரீசன்னு நாங்கள் நீங்கள் பஸ்ஸு எங்கே வரும்ன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துக்கோசரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார் எப்போ வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படியா நாங்கள் இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்துறோங்க கொஞ்சம் வண்டி ஃபால்ட்டாக இருந்துச்சு அதுக்கு சரி பண்ணிவிட்டு இருக்கிறேங்க இன்னோரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்து நீங்கள் சொ நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துவிடுவோம் சார் டோன்ட் வொரிங்க சார் ஒன்றும் ப்ராப்ளம் நோ ப்ராப்லங்க சார் நாங்கள் கண்டிப்பாக வந்துறோங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க தேங்க் யூ சார்